விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கிய இன மற்றும் மொழியியல் குழுக்கள் இருக்கு அது வந்து எப்படி இணஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் எல்லா பகுதிலையும் எல்லா மாவட்டத்துலையும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அந்தக் காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு பரி ஒரு தனியான ஏரியா இருந்துச்சு அதற்குன்னு வந்து ஒரு தனியான ஒரு குழுக்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்ச கொஞ்ச நாள்களுக்கு அப்புறமா நாள்பட நாள்பட என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து எல்லாம் ஒன்னாக இணஞ்சு வாழ்றாங்க நீங்கள் எந்த ஜாதி இதுலேருந்து வந்துருக்கீங்க அப்படின்ற ஒரு அடையாளமே மா மறஞ்சு போகற மாதிரி இருக்கு மக்கள் எல்லாமே அவங்கவுங்களோட கலாச்சாரத்தில் அவங்கவுங்களோட பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பெரும்பாலும் வந்து எங் என்னோட பகுதியை சுற்றி வந்து பழங்குடியினர் இல்லை இவங்க நரிக்குறவர்கள் இருக்காங்க அவங்க வந்து அந்தப் பகுதியில் இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களோட பேசுகிற மொழியும் இ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மக்களோட மொழியும் வந்து வேறு வேறு தான் இருக்கு ஆனால் வந்து அவங்களால அந்த அந்த மதத்தவர்களால் அந்த இனத்தவர்களாலையும் வந்து சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் அவங்க ஏற்படுத்தவில்லை அவங்களோட மொழியும் ஆனால் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுற்றி உள்ள மக்களோட மொழியும் வந்து வேறு வேறையாக தான் இருக்கு